சின்ன வயசுலருந்து நான் நிறைய நிகழ்ச்சிகளில் பாடணும்னு ஆசைப்பட்டுருக்கேன் நிறையா பாடணும்னு எய்ம் இருக்குது ஆனால் கொஞ்சம் கொஞ்சம் தான் நடந்துருக்குது ஸ்கூல் ஃபங்ஷனில் நிறையா பாடியிருக்கன் அதைமாதிரி இப்போ டிஸ்டிக்டுக்குன்னு ஒரு ஃபங்ஷன் வைப்பாங்கள பாடணும்னு அந்த ஃபங்ஷனில் பாடியிருக்கன் அப்புறம் நிகழ்ச்சின்னா டிவி நிகழ்ச்சிலாம் இருக்குல்ல அதுமாதிரி இருக்க நிகழ்ச்சிலலாம் போய் பாட்டிசிபேட் பண்ணுன்னு ஆசை பாடணும்னா எங்கே வேணாலும் போய் பாடலாம் அப்படின்ற எக்ஸ்டெண்டுக்கு போயிட்டேன் சூப்பர் சிங்கர் போகணும் சரிகமபா அதுக்கு போகணும் வாங்கள் பாடலாம் அதேமாதிரி நிகழ்ச்சிகள்லாம் போய் பாடணும்னு ரொம்ப ஆசை ஸ்மஜ் ஆப் இருக்குல்ல அந்த ஆப்பில் நானே பாடி நானே கேட்டு நானே என் குரல ரசிச்சுப்பன் அதைமாதிரி விஷியம்லாம் எனக்கு ரொம்ப பிடிக்கும் அதேமாதிரி நிகிழ்ச்சிகளில் போய் பாட்டிசிபேட் பண்ணுன்னு ரொம்ப ஆசை ஸ்டேட் டூ ஸ்டேட் ஸ்டேட் விட்டு ஸ்டேட் போயி பாடணுன்னும் ஆசை நம்ம திறமைய எப்படியாச்சும் எக்ஸ்போஸ் பண்ணிடனும் இப்படியாம் பாடிடணும் அப்படின்னு ரொம்ப ஆசைப்படுறன்